வணக்கம் சார் நான் லோகநாதன் சென்னையில் இருந்து பேசுகிறேன் ட்ராவல் ஏஜென்ட்டு தானே சார் ஆமாம்ங்க சார் இல்லை சார் கொழந்தைக்கி இது ஒரு ஆப்ரேஷன் வெச்சிருக்கோம் அது வந்து டிசம்பர் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் வருது நம்மளுடைய புக்கிங் போர்ட்டலில் பார்த்தேன் வெலை எல்லாம் சும்மா தாறுமாறாக ஏறி இருக்குது ஆ ஆமாம் சார் இல்லை சார் கொஞ்சம் எமர்ஜென்சி அதனால தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்த்தேன் கம்மியாக இருந்தது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை இது ரொம்ப எமர்ஜென்சி பர்ப்பஸ்னால் தான் நாங்கள் போகிறோம் இப்போது அதனால தான் சார் ஏதாவது கன்செஷன் பண்ண முடியுமா சார் இது எதுவும் பண்ண முடியாதுங்களா இல்லை சார் இது ஒரு மெடிக்கல் இதுக்காக தான் சார் கேக்கிறோம் மற்றபடி ஹாலிடே மாதிரி இல்லை இது ஆமாம் சார் ஓ அப்படிங்களா உங்கள் மேனேஜருக்கு மெயில் போடணுமா சரிங்க சார் சார் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதுங்களா சார் இதில் அப்படிங்களா இல்லை பேங்க்கில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கேட்டுப் பார்க்கட்டுமா ஆ ஆமாம் சார் க்ரெடிட் கார்ட் மூலிமா தான் சார் புக் பண்ணுறேன் ஓ அதில் ஆஃபர் வருங்றீங்களா சரிங்க சார் சார் நான் இது உங்கள் மேனேஜருக்கு மெயில் போட முடியுமா சார் இது அப்படிங்களா உங்கள் மேனேஜரோடய மெயில் ஐடி அனுப்புகிறீங்களா இப்போது சரிங்க சார் ஓகே சார் அனுப்பிவிட்டிங்க சார் நான் என்னோடய இதை வந்து டீடெயிலாக நான் அவருக்கு எழுதி அனுப்புகிறேன் இல்லை சார் கொஞ்சம் எமர்ஜென்சி அதனால தான் பார்க்குறேன் ஏன்னா டேட் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சுலருந்து முப்பதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அது க்றிஸ்துமஸ் டைம் இல்லையா அதனால வந்து பீக் டைமாக இருக்குது டாரிஃப்லாம் வந்து எகிறிடுச்சு ரொம்ப அதிகமாக இருக்குது ஆமாம் சார் ஆமாம் சார் சரிங்க சார் நான் உங்களுக்கு மெயில் ஐடி மெயிலை அனுப்பிவிட்டு உங்களை காண்டக்ட் பண்ணுறேன் சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்